ஹலோ கீர்த்தி என்ன கீர்த்தி பண்ணுற இல்லைடி நாங்கள் இந்த மாதிரி கும்பகோணம் வந்துருக்கோம் கும்பகோணத்தில் வந்து எந்த ஹோட்டலில் சாப்பாடு ரொம்ப நல்லாருக்கும் ஆமாம் ஃபேமிலியோட வந்துருக்கோம்

அதான் இந்த இங்கே கும்பகோணத்தில் நிறையா ஹோட்டலில் சாப்பிடுருக்கேன் ஆனால் எந்த ஹோட்டலில் சாப்பிட்டா நல்லாருக்கும் ஏன்னா நீங்கள் வந்து இந்த ஊரில் இருக்கிங்கல்ல உங்களுக்கு தெரியும் எந்த ஹோட்டலோட ஃபுட் வந்து எப்படிருக்கும் அப்படின்றது தெரியும் சரிஅதான் உன்னையை கா இது பண்ணி கேட்டுக்குலாம் அப்படின்ட்டு கால் பண்ணன் சரி பஸ் ஸ்டாப்ல இருக்கிற ஹோட்டல்லாம் ஆமாம் ஆமாம் அங்கே தான் பாபிக்யூ எல்லாமே இருக்கு ஃபியூசன் எல்லாமே இருக்குன்னு போட்டுருக்காங்க ஆமாம் ஆமாம் அதை கிராஸ் பண்ணி தான் நாங்கள் வந்தோம் அந்த ஹோட்டலில் நல்லாருக்குமா அங்கே அங்கே இருக்கக்கூடிய சூழல் எப்படிருக்கும் அந்த உணவகத்தில் இல்லை நான் வந்து ஆட்ரூ பண்ணியும் சாப்பிலாம்ன்ற ஐடியாவில தான் இருக்கோம் ஆமாம் சரி நாங்கள் அந்த ஹோட்டல்லையே வாங்கி சரி தங்க்ஸ்